நம்ம லைஃப்பில் எல்லா இடத்துலயும் கல்வி அறிவுதான் இப்போ முன்னே நிற்கிது இப்போ ஒரு பேங்குக்கே போனாலும் சலான் டெப்பாசிட் சலான் எழுத சொல்லுறாங்கன்னா அதுக்கு படித்தவங்களால மட்டும்தான் எழுத முடியுது படிக்காதவங்களால் யாராலையும் எழுத முடியறது இல்லை படித்தவங்க வன்ட்டு படிக்காதவர்களுக்கு ஒரு ஹெல்ப் செய்யணும் அது எதும் செய்யுறது இல்லை அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிடறாங்க இப்போ ஒரு சலான் எழுதி கொடுக்க சொன்னாலும் அவங்க எனக்கு வேலை இருக்குது அப்படினு சொல்லிட்டு போயிடறாங்க அவங்க ஒரு ஹெல்ப்ஃபுல் மைண்டோடு ஏதும் ஹெல்ப் பண்ணுறது இல்லை படித்தவங்க படிக்காதவங்களுக்கு இதுதான் படித்தவர்கள் தவரப்படும் விஷயங்கள்